கடலூர் வந்து சிறந்த மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் கடற்கரை இருக்குது சில்வர் பீச் இருக்கு சில்வர் பீச்சில் நான்கு மணிக்கு போனாக்கா நான்கு மணிலந்து ஒம்பது மணி வரைக்கும் இயற்கை காற்றை சு சுவாசிக்கலாம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் அங்கே வந்து பொழுது போகறது சின்ன பார்க்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அந்த பார்க்கில் வந்து ஊஞ்சலில் விளையாடலாம் சுற்றி வரலாம் சில விளையாட்டுக்களும் இருக்கு பிள்ளைகளுக்கும் நல்ல பொழுதுபோக்காக இருக்கு அங்கே வந்து அங்கே சுற்றி வரவங்களுக்கு தேனீர் விருந்து வைக்கிறதுக்கு சிறப்பான கடைகள் இருக்கிறது இன்னும் கொஞ்ச தூரம் அந்த பக்கம் போனாங்கன்னா போட்டிங் எல்லாம் அங்கே இருக்கும் அந்த போட்டில் அப்படியே பழைய போட்லலாம் அங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க அது மேலே உட்காந்துட்டு சுற்றி வரதுக்கும் ஆசையாக இருக்கும் அங்கே வந்து எஸ்பி பங்களா இருக்கு எஸ்பி பங்களாவை சுற்றி நல்ல இயற்கை அழகு இருக்கு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிவிட்டு உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக ஒரு ரவுண்ட் வந்தால் ஒரு கிலோமீட்ரு ஒன்றை கிலோமீட்ரு வரும் அதனால் இந்த மாரி கடலூரில் நல்ல இயற்கை வசதி இருக்கு அங்கே பீச்சுக்கு வரதுக்கு பேருந்து வசதி செஞ்சுருக்காங்க ஆட்டோக்கள் வருது வேன் வருது கார் வருது அதனால சிறப்பாக இருக்கு சில்வர் பீச்சு அந்த சில்வர் பீச்சை கண்காணிக்க காவல் துறை அதிகாரிகளும் துணை செய்யறாங்க பத்தரமாக வண்டிகளை பார்த்துக்கிறதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கன் கொடுத்தர்றாங்க நம்ம வந்து திரும்ப வந்து வண்டி எடுக்கிற வரையிலும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க எனவே சில்வர் பீச் ரொம்ப வரவேற்க தக்கது சில்வர் பீச்க்கு நீங்களாம் போனிங்கன்னா நல்லா இயற்கையாக உட்காந்து காற்று வாங்கலாம் இனிமையாக இருக்கும் அதனால சில்வர் பீச் மாதிரி எல்லா பீச்சும் அமையிறதுக்கு அரசாங்கம் இன்னும் அதை வந்து நன்றாக அமைத்து மக்கள் உட்காருவதற்கு தகுந்த இடம் கொடுத்து இருந்தாக்கா நல்லா இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்